ஹலோ தனலட்சுமி சூப்பர் மார்க்கெட்டுங்களா ம் ஓகேங்க நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணலான்னு கால் பண்ணன் ஃப்ரூட்ஸ் ஃபிரெஷ்ஷாக இருக்குதுங்களா ஓகே ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா மூணுமே இருக்குங்களா ஆ ஓகே ஓகே எனக்கு ஆப்பிளு ஆரஞ்சு கொய்யா மூணும் வேணும் ஆ லாஸ் எவ்வளோ ரேட்டு எவ்வளோ இருக்குதுங்க

ஓகே ஓகே ஆப்பிள் ரேட் அதிகமாக தெரியிதே லாஸ்ட்டு வீக் அங்கேதான் வாங்குனேன் டூ ஹண்ட்ரட் தான் இருந்துது பட் இப்போ இரநூத்தைம்பது ரூபா சொல்கிறீங்ளே ரேட் குறைக்க முடியுமா ஓகே எனக்கொரு டூ கேஜி ஆப்பிளு ஸோ ஒரு டூ கேஜி ஆரஞ்சு அதுக்கப்றோம் கொய்யா ஒரு ஒன் கேஜி இருந்தா போதுங்க வேறு எதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்தமாதிரி பிரெஷ்ஷாக இருக்குங்களா ஓகே லா ம் லாஸ்ட்டு வீக் வாங்கியிருந்தோம் பட் கொஞ்சம் எல்லாமே அழுகின மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரூட்ஸ்ஸு அதேமாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸும் வாங்கியிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுது ஸ்டாக் ப்ராடக்ட் மாதிரி ஸ்மெல் இருந்துது

ஓகே கொஞ்சம் பார்த்துக்கங்க ஏன்னா இப்போ நாங்கள் ரெகுலராக அங்கே தான் வாங்குறோம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ நீங்கள் இந்தமாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் கஸ்டமரை வந்து சாடிஸ்ஃபேக்சன் இருக்க மாட்டாங்க உங்ளுக்கு ஓகே ஓகே ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து கருப்பு திராட்ச்சை ஒரு ஒரு ஆஃப் கேஜி கொடுத்துருங்க அதுக்கப்புறோம் பாதாம் ஒரு கால் கிலோ அதுக்கப்புறோ இந்த பெரிய நெல்லி அந்த பழத்தை வந்து இந்த நாட்டுச்சக்கரையில் போட்டு இது பண்ணியிருப்பாங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க அது அவைலபில் இருக்குங்களா ஓகே இல்லை அது லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன் நல்லாயிருந்துது அதுக்காகதான் கேட்டேன் அப்படிங்ளா சரிங்க இப்போ இதுமட்டும் லிஸ்ட் எடுத்துக்கங்க ஸோ டெலிவரி நீங்களே பண்ணிருவீங்களா ஓகே எனக்கு ஒரு ஈவினிங் நான் ஃபைவோ க்ளாக் தான் வருவேன் ஸோ அப்போ வந்து டெலிவரி பண்ணிங்கன்னா ஓகே சரி ஓகேங்கமா ம் ஓகேங்கமா தேங்க் யூ